இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஆட்ரு ஸொமாட்டோ இந்த மாதிரியெலாம் நான் ஆட்ரு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கையால் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இந்தமாதிரி புதுசாக நான் வீடு மாற்றிருக்கேன் அதனால் எந்த எதுவுமே எந்த பிளேட்டு ஸ்பூன்னு இந்தமாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ ஒரு ஸொமாட்டோவில் வந்து நம்ம ஆட்ரு பண்ணுறோம்னா ஆட்ரு பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிக்கன் ரைஸ் வித்து சாஸ் அப்புறம் வந்துட்டு பிளேட் அண்ட் ஸ்பூன்ஸெலாம் வந்துட்டு ஆட்ரு பண்ணுவேன் அந்த ஆட்ரு பண்ணுறதுல வந்துட்டு நான் பிளேட்ஸும் ஸ்பூன்ஸும் வந்துட்டு நான் யூஸ் அண்ட் த்ரோவா நான் ஆட்ரு பண்ணுவேன் அப்போனா அப்படி ஆட்ரு பண்ணிணா அப்போது வந்துட்டு நமக்கு அது யூஸ் அண்ட் த்ரோனால் நம்ம ஒன்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுரலாம் அதனால நான் அப்படி ஆட்ரு பண்ணுவேன் ஏன்னால் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம புதுசாக போயிருக்கோம் அப்படின்னா எங்கே அந்த பிளேட்டெலாம் போடணும் அந்தமாதிரி தண்ணி வசதியெலாம் இருக்காது ஒரு வீடு மாற்றினாலும் அங்கே போய் தண்ணி வசதியெலாம் இருக்காது அதனால வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக இருந்தால் அதை கழுவுறதுக்கான வேலை இல்லை அதை அப்படியே நம்ம சாப்பிட்டு அப்படியே தூக்கிப்போட்டுருலாம் அதனால வந்துட்டு நான் ஆட்ரு பண்ணும்போதே நம்மளோட சாப்பாட்டோடு ஸ்பூன்னு அண்டு பிளேட் வந்துட்டு நான் ஆட்ரு பண்ணுவேன் அதையும் வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக ஆட்ரு பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிப்போட்டுருலாம் அதனால வந்துட்டு நான் அந்தமாதிரி ஆட்ரு பண்ணுவேன் ஸோ அந்தமாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இல்லை பிளேட்டெலாம் கழுவ முடியாது தண்ணி தண்ணி இருந்தால் தான் நம்ம அந்த பிளேட்டெலாம் கழுவ முடியும் ஸோ அதனால வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக இருந்தால் சாப்பிட்டு அப்படியே நம்ம தூக்கிப்போட்டுருலாம் அதனால வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக ஆட்ரு பண்ணுவேன் ஸ்பூன்ஸும் பிளேட்ஸும் நான் யூஸ் அண்ட் த்ரோவாக ஆட்ரு பண்ணுவேன்